ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆமாங்க மேடம் ஆமாங்க மேடம் ஆ எந்த ஊருக்கு மேடம் சரிங்க மேடம் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க ஆ அஞ்சு பேருன்னால் அப்போ டவேரா தான் மேடம் சரியாக வரும் ஆ ஆமாம் மேடம் இன்றைக்கி கிலோமீட்டருக்கு பதினோருபா மேடம் ஆமாம் நாள் வாடகை வந்து முந்நூற்றி ஐம்பதுருவா வரும் அது போக நீங்கள் ஆமாம் அது போக நீங்கள் கிலோமீட்டருக்கு பதினொருவா டோல்கேடெலாம் நாங்களே பார்த்துக்கிடுவோம் எல்லாமே டீசல் டீசல் கிலோ மீட்டர் எல்லாமே பார்த்துக்குவோம் வெயிட்டிங் சார்ஜ்ஜெலாம் அதெலாம் கிடையாது மேடம் டிரைவருக்கு ட்ரைவர் படி மட்டும் அம் ஐந்நூறுரூவா ஒரு நாளைக்கு ஐ ஐந்நூறுரூவா மேடம் சாப்பாடு எல்லாமே சேர்த்துதான் வாங்கணும் ஆமாம் சாப்பாடு எல்லாமே சேர்த்துதான் வாங்கணும் ஆமாம் ஆமாம் கொடுக்கணும் ஆமாம் ஆமாம்

அதெலா அதெலாம் எல்லாமே காமிச்சிடுவாங்க மேடம் பொறுமையாக நீங்கள் இருந்து எங்கெங்கே போகணுமோ கூட்டி போய் காமிச்சுடுவாங்க நீங்கள் எந்தெந்த இடம் சொல்லுறீங்களோ அந்த இடம்லாம் அவங்க கூட்டி போய் காமிச்சுடுவாங்க சுற்றி காமிச்சு இருந்து உங்களை கூப்பிட்டு வந்திடுவாங்க அதெலாம் அதெலாம் அவங்க உங்களை சேஃப்ட்டியாக கூட்டி போய் சேஃப்ட்டியாக கூட்டி வந்திடுவாங்க ஆ ஓகே மேடம் கேட்டு சொல்லுங்கள் ஆ பேசிவிட்டு கூட் வீட்டில் பேசிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மேடம் ஆ சரிங்க சேர்ந்து பேசுங்கள் மேடம் அதெலாம் எத்தனை மணிக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு சொல்லுறீங்களோ அத்தனை மணிக்கு ட்ரைவர் அங்கே வந்திடுவாங்க வண்டியை கொண்டுகிட்டு வந்திடுவாங்க சரி மேடம் ஆ